எங்கள் குடும்பத்தில் நான் எங்கள் வீட்டுக்காரர் பசங்கள் ரெண்டு பசங்கள் எனக்கு ரெண்டு பேரும் இப்போதான் கல்யாணம் ஆகி கொழந்தைங்க இருக்குது பெரிய பையன் இன்ஜீனியரிங் முடிச்சுட்டு அமெரிக்காவில் வேலையில் இருக்கிறான் சின்னவன் ஐடி மு ஐடிஐ முடிச்சுட்டு காலேஜில் எலக்ட்ரிஷியனாக இருக்கிறான் எங்கள் வீட்டில் பாலிடெக்னிக்கில் ஒர்க் ஷாப் இன்ஸ்ட்ரக்ட்ராக இருந்தார் ரிட்டயர் ஆகிட்டாரு ரிட்டயர் ஆகிட்டும் வெளியில் கேஷியராக போகிறாரு கடைக்கு நான் வீட்டில் இருக்கிறேன் நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் ஜவுளி பிஸ்னஸ் மருமகளுகள் ரெண்டு பேருமே எல்லாம் ஒருத்தி லெக்சுரர்ராக இருக்கிறா காலேஜில் இன்னொரு பொண்ணு ஐடிஐயில் வீட்டில் வேலை செய் வீட்லிருந்து வேலை செய்கிறா எங்கள் ரெண்டு பேரை பசங்கள் ரெண்டு பேரும் சிக்ஸ்த் படிக்கிறாங்க